உயர்கல்வி கற்கிறக்காக இன்றைக்கு எல்லா மாணவ மாணவிகளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அரசு கல்லூரியை விட்டு போட்டு தனியார் கல்லூரிக்கு போனோம்னால் அந்த கல்லூரிகளினுடைய கேம்பஸ் வரும் அந்தமாதிரி வந்து வேலை வாய்ப்புக்கு போகலாங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறாங்க அவங்க பெரும்பாலும் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வருமானம் வர துறைகளைத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் வந்து முதலிடத்தில் இருக்கிறது வந்து மருத்துவம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இன்ஜீனியரிங் இந்த மருத்துவத்துக்கு போனோம்னு சொன்னால் பாமர மக்கள்கிட்டே அதிகப்படியான வருமானத்தை வசூல் பண்ணலாங்கிறதுனால பல கோடி ரூபா கொட்டி அது கொடுத்து தனியார் மருத்துவ கல்லூரிகளில் போய் படித்து சம்பாதிக்கிறதுக்கோசரம் அது பண்ணுறாங்க இன்ஜீனியரிங் தொழிலுக்கு போனோம்னு சொன்னால் அவங்களும் ஒரு வெளி மா பெரிய பெரிய கம்பெனிகளில் போய் வேலை செஞ்சு ஒரு அதிகப்படியான சம்பளத்தை வாங்காலாங்கிறக்கோசரம் அவங்க மாணவர்கிட்டே இருக்குது கலை அறிவியலில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது அது பொருளாதார ரீதியில் வந்து நலிந்து கொடுத்துட்டு தான் அந்த துறைக்கு போகிறாங்க மற்றவிகயெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவிங்கயெல்லாம் மருத்துவம் இன்ஜீனியரிங் துறையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க